நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துகிட்டிங்கனா எங்கள் மாவட்டம் வந்து நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதில் வந்து முதல்ல வந்து திருச்சங்கோடு குமரபாளையம் எல்லாம் ஒன்னாக இருந்தது ஒரு மாவட்டமாக இருந்து தனியாக பிரிக்கப்பட்டதனால் எங்களது வந்து குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியாக ஆச்சு அதில் வந்து பி தங்கமணி வந்து எங்களுக்கு வந்து இப்போரு மூன்று மூன்று மூன்று முறையாக இப்போது மொதல ஆரம்பத்தில் வந்து சேர்மேனாக இருந்தார் அப்போ அந்த இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் சேர்மேனாக இருந்தார் அதுக்கு பிற்பாடு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்து நாளில் சேர்மேனாகத்தான் இருந்தார் யூனியன் ஆபிஸில் அதுக்கு பிற்பாடு எம்எல்ஏ ஆனார் அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் அதுக்குப்புறம் அமைச்சர் ஆகி இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு செயளாளராக செயலாளர் பதவி இதெல்லாம் வந்து நல்லபடியாக செஞ்சார் எங்களுடைய வீடு தொகுப்பு வீடு கட்டுனது அவரு இருந்த இதன் மூலியமாக தான் எங்களுக்கு தொகுப்பு வீடு கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி எங்கள் ஊரில் பாதர் பி என் கந்தசாமினு ஒருத்தர் இப்போ அது பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் அவரு வந்து ஒரு ஆக்சிடன்ட்ல வந்து இறந்துட்டாரு அவர் மூலியமாகவும் அவர் மூலியம்